நான் எப்போதும் பேனாவை தான் வச்சுனு விருப்புவேன் இந்த லேப்டாப்பில் மொபைலில் டைபெலாம் செய்வதுக்கு எனக்கு பிடிக்காது ஏதாவது எழுதுவது இருந்தால் கூட நான் பே ஒரு கடிதத்தில் வந்து நான் பேனாவை இல்லை பென்சில் அந்த மாதிரி எழுதி எனக்கு கை உண்டு ஏன்னெனு கேட்டீங்கனால் இப்போ டைப் பண்ணுறதுல வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீலே வராது பார்த்துகோங்க அந்த காலத்துலெலாம் கடிதத்தில் பேனாவை கொண்டு எழுதியோ இல்லை பே பென்சிலை கொண்டு எழுதியிருப்பாங்க அது ஒரு தனி இதுவாக தான் உணர்வு அந்த ஒரு உணர்வை வந்து இப்போ இருக்கிற அந்த டைப்பிங்லேயோ லேப்டாப்லேயோ வராது நான் எப்பயுமே மோஸ்ட்லி யாருக்காவது எப்பயாவது முக்கியமாக ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும்னால் இல்லை ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து நான் கடிதம் எழுதி தான் நான் தருவேன் பேனாவெலலாம் நான் அந்த லேப்டாப்பு இந்த மொபைல் அப்படிலாம் நான் தர மாட்டேன் முக்கியமாக அவங்க ரொம்ப உறவினர்களாக இருந்தால் நான் கண்டிப்பாக பேனாவை வைச்சுதான் எழுதுவேன் பேனாவை சமீபத்திய ஆண்டுகளில் பார்த்தீங்கனா ரொம்ப மாதிரின்னு தான் வருது இப்போயே முன்னே மாதிரின்னா கிடையாது எல்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க இந்த கடிதம் அது மாதிரின்னா கிடையாது மாற்றம் ஏற்பட்டு தான் இருக்குது